டவுனுக்கு நம்ம அருகில் உள்ள டவுனுக்கு போக சொல்ல பாதுகாப்பாக போகணும் வண்டியில் போகும்போது பொறுமையாக போகணும் ஃபாஸ்ட்டாலாம் போகக்கூடாது அதுமாரி ரோட்டில் போக சொல்ல பின்னாடி எதுனா வண்டி வருதான்னு சொல்லிட்டு மிரர்ரை பார்த்துன்னு போகணும் சைடில் திரும்ப சொல்ல இண்டிகேட்ரு போடணும் ரைட் இண்டிகேட்டரும் லெஃப்ட் இண்டிகேட்டரும் போட்டு திரும்பணும் ஏன்னா வண்டி எதுனா குறுக்கால வந்துச்சுன்னா ஹாரன் அடிக்கணும் எதிர்பாரும் இந்த இந்த பக்கத்திலேருந்து அந்த பக்கத்துக்கு போக சொல்ல வண்டி வருதான்ட்டு பார்த்து போகணும் எதுனா நம்மளுக்கு சிக்கலாக இருக்கும் அதேமாரி எதுனா யார்னா யார் கூடயும் பேசக்கூடாது யார் கொடுத்ததும் வாங்கக் கூடாது அப்படி போனால் பாதுகாப்பாக போகலாம் அருகில் உள்ள டவுனுக்கு பாதுகாப்பாக நாம் செல்லலாம்